எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சித்தேஸ்வரர் மலைனு ஒன்று இருக்கு அது வந்து ஏழுமலை ஏறணும்னு சொல்லுவாங்க எல்லாரும் வியப்பாக பேசுவாங்க அதால நீ வந்தா ஏற முடியாது நீ அதெல்லாம் ஏற மாட்ட அப்படினு என்ன ரொம்ப கேலியும் கிண்டலுமாக பேசுவாங்க ஆனால் எனக்கு அது அவங்கலாம் அப்படி பேசும் போது நம்ம அதை போய் ஏறி பார்க்கணும் அப்படிங்குறது எனக்கு ரொம்ப ஆசையாகருந்துது அது மற்ற ஆறு மலை என்னமோ சுற்றி ஏறுற மாதிரி இருக்குமாமா ஆனா அந்த நெத்து குத்தலாக இருக்குறது மட்டும் அந்த கடைசி மலை வந்து நெத்து குத்தலாகருக்கும் அது குச்சி வச்சோ இல்லை கயிறு வச்சோ தான் ஏறியாகணும் வேறு வழியே இல்லை அது எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க நீயெல்லாம் வந்தால் ஏற மாட்டடி அப்படிம்பாங்க அதுக்காகவே நா ஏறி பார்க்கணும்னுட்டு நான் போன நான் அது ஏறின எனக்கு ரொம்ப வெற்றி உண்மையாலுமே நான் மனசில் ரொம்ப சந்தோசமாகருந்துது நான் அது வெற்றிகரமாக முடிச்சிவிட்டு வந்துவிட்டன் எல்லாருமே பரவால்லியே நீ ஏறிட்டு வன்ட்டியாங்குற மாதிரி இருந்துது எல்லாருமே சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோசமாக இருந்துது எனக்கு அது வெற்றி தந்துது